சார் கண்ணன் பரோட்டா கடையா நான் பத்து பரோட்டா ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் பரோட்டா போ ஆறு மட்டும் போதும்ன்டாங்க ஆளுவரல்ல ரெண்டு குஸ்கா மட்டும் கொடுங்க அதோடய சேர்த்து ஆ சாப்பாடு நல்லா இல்லைன்றாங்களாம் அந்த ஆ போதும் போதும் ம் போதும் சார் வந்தவங்க வந் ஆளுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டுக்கிருவாங்க குஸ்கா சாப்பிட்டுக்கிருவாங்க ஆ சப்பாத்தி சப்பாத்தி இருக்குதுல ஆ அதை ஆளுக்கு ரெண்டாக சாப்பிடட்டும் கண்ணா பரோட்டா கடையில் சு நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதை பார்த்து அந்த அண்ண செஞ்சிக்கொடுக்கட்டும்

சரிண்ண சரிண்ண பார்த்து வச்சிவிடுங்க ஆ சரி